அந்த காலத்தில் வந்து ஆண் மகன் வந்து விவசாயம் பார்க்குற காட்டு வேலைக்கு போவாங்க பெண்கள் வந்து வீட்லே இருப்பாங்க பெண்கள் குடும்ப தலைவியாக இருந்தாலும் வீட்டில் இருந்தாலும் அவங்க விவசாயம் பண்ணிட்டு வரவங்களுக்கு வந்து சாப்பாடு கொண்டு சாப்பாடு செஞ்சு சாப்பாடு எடுத்துன்னு போகிற வேலையாக தான் இருந்துச்சு ஆனால் இப்போ காலப்போக்கில் இப்போ என்ன மாறிடுச்சுனா ஆணும் பெண்ணும் வந்து நிகர்னு கொண்டு வந்துட்டாங்க சம பாதியாக அதனால வந்து ஆணுக்கும் பெண்ணுக்கும் வந்து நிகர் தான் இப்போ என்ன பண்ணுறாங்கனா ஆண் மகனும் வேலைக்கு போகிறோம் பெண்களும் வேலைக்கு போகிறாங்க அதே மாதிரி சம உரிமையும் இப்போ இருக்குது அதே போல் இப்போ ஆண்களும் சமைக்கிறாங்க பெண்களும் சமைக்கிறாங்க அந்த காலத்துலேயும் செஞ்சுருந்தாங்க இருந்தாலும் அப்போ வந்து பெண்கள் தான் அதிகம் அப்போ வந்து அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பெதற்குன்னாங்க இப்போ அதெல்லாம் விட்டுட்டு இப்போ ஆண்களுக்கு நிகராக வந்து பெண்களுக்கு அவங்களும் வந்து ஒரு நல்ல அவங்களுக்கு மதிப்பு கொடுத்து பெண்களை மட்டம் தட்டாமல் இப்போ இக்கறை காலகட்டத்தில் ஆண்களுக்கு நிகராக அவங்களும் வந்து வேலைக்கு வராங்க அவங்களுக்கும் வந்து முப்பத்தி அஞ்சு பர்சண்ட்டு இட ஒதுக்கீடு கொடுத்து பெண்களுக்கு கல்வி வந்து சமமாக கொடுத்து ஆண்களுக்கு நிகராவே கொண்டு வந்துருக்காங்க